என் பகுதியில் புகழ்ப்பெற்ற சில பள்ளிகள் உள்ளன அவை கவுர்மெண்ட்டு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி இரண்டுமே மிக மிக சிறப்புப்புகழ்ப்பெற்ற பள்ளி என்று நான் சொல்லுவேன் கவுர்மெண்ட்டு பள்ளியில கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாங்கள் ஆனால் சில தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பார்கள் ஆனால் சில தனியார் பள்ளிகளில் வந்து குறைவான கட்டணம் தான் வசூலிப்பார்கள் அதில் எந்த பள்ளி சிறந்த பள்ளி என்று நான் சொன்னால் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள ரமண வித்யாலா பள்ளி தான் அந்த பள்ளி எதனால் சிறந்த பள்ளி என்று நான் சொல்கிறனா அந்த பள்ளியில வந்து குழந்தைகளின் மன நிலைமயை புரிந்து அதுக்கேற்றவாறு அங்கு ஆசிரியர்கள் உதவியாக இருப்பார்கள் அதே சமயம் பெற்றோர்களின் தொழில் மற்றும் வருமானம் வைத்து அதுக்கேற்றவாறு கட்டணமும் வசூலிப்பார்கள் இதை விட சிறப்பு என்னவென்றால் குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக அவங்களை படிப்பில் சம்மந்தப்பட்ட அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக அவங்கோ அந்தஸ் பள்ளியில் நிதி உள்ளடக்கத் தாள் ஒன்று கொடுப்பார்கள் எதுக்கு அந்த நிதி உள்ளடக்கத் தாள் என்று சொன்னால் அதிகமாக மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு குறைந்தக்கட்டணம் வசூல் படும் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் அதுக்கு தான் அந்த நிதி உள்ளடக்கத் தாள் அந்த நிதி உள்ளடக்கத் தாள் நம்மளுடைய விவரம் எழுதிக்கொடுத்தால் குழந்தைகளின் படிப்பும் இந்த நிதித்தாளும் வைத்து அதுக்கேற்றவாறு வருமானம் அதே சமயம் குழந் பெற்றோர்களின் தொழில் இதெலாம் வைத்து பாதிக்குப்பாதி கட்டணம் வசூலிப்பார்கள் இதனால் குழந்தைகளை மட்டும் அவுங்கள் பார்ப்பதில்லை அதே சமயம் பெற்றோர்களின் நிலைமையும் பார்த்து புரிந்து அதுக்கேற்றவாறு இக்கட்டணம் இப்பள்ளியில் வசூலிக்கப்படுகிறார்கள் இது சிறந்தப்பள்ளி என்று நான் நினைக்கிறேன் இப் கவுர்மெண்ட்டு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி இன்னும் அதிகமாக குழந்தைகளின் மன நிலமை பக்குவம் பொறுமை எதார்த்தம் நிஜம் உண்மை இதெலாம் படிப்பு மட்டும் அல்ல இதையும் உணர்ந்து நடந்து நட இப்போதைய சூழ்நிலைக்கு நடந் ஏற்றவாறு நடப்பதற்கு அவங்க ஊக்குவிக்கணும் கவுர்மெண்ட்டு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி இதுதான் இப்பொழுதைக்கு என்னுடையக்கருத்து இப் பிள்ளைங்க அதுக்கேற்ற குடும்ப சூழ்நிலை அதுக்கேற்றவாறு அவங்க நடந்தாங்கனால் அதுவே பெரிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன்